உடல் எடையை வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து நிறைய நல்லா சாப்பிட்ணும் சாப்பிட்றது வந்து இப்போது மூணு நே மூணு மூணு வேளையா சாப்பிட்றோம் அப்படின்னா அதை பிரித்து நாலு வேளையா சாப்பிட்லாம் காலையில் கொஞ்சமாக சாப்பிட்லாம் ஒட்டு மொத்தமாக சாப்பிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தனி தனியாக பிரித்து நிறைய சாப்பிட்லாம் நிறையா சாப்பிட்றப்ப நிறைய சாப்பிட்றது வந்து ஹை கேலரி ஃபுட்டாக சாப்பிடுணும் ஹை கேலரி ஃபுட்டு அப் அப்படின்னா நிறைய காய் சாப்பிட்லாம் காய் வந்து நிறைய சாப்பிட்லாம் காயில் வந்து நிறைய சத்து இருக்குது காயில் வந்து பீட்ரூட்டில் நிறைய சத்து இருக்குது பீட்ரூட் கேரட் முள்ளங்கி உருளைக்கிழங்கு வந்து சாப்பிட்டா குண்டாக ஆவாங்க கொழுத்தவனுக்கு கொள்ளு இளத்தவனுக்கு எள்ளுன்னு சொல்லிட்டு பழமொழி இருக்குது அது மாதிரி குண்டாகிறத்துக்கு வந்து இளச்சவங்க வந்து எள்ளு சாப்பிட குண்டாக ஆவாங்க அப்புறம் நம்ம வந்து ஃபேட் இருக்கற ஃபுட்டாக சாப்பிட்லாம் லைக்கு முட்டை சாப்பிட்லாம் முட்டை முட்டையில் வந்து நிறைய கேலரி ஹை கேலரியாக இருக்குது அப்புறம் தினமும் டெய்லியும் எக்சைஸ் பண்ணலாம் எக்சைஸ் பண்றப்போது நமக்கு தேவையில்லாத இடம்லாம் டெலீட் ஆகி புதுசாக உருவாகும் நல்லா செய்யலாம் உருவாகறம்ப நமக்கு வந்து பாடியும் நல்லா குண்டாக வரும் அப்புறம் நமக்கு வந்து ஓட்ஸ் நிறைய சாப்பிட்லாம் அப்புறம் ஆயில் வந்து நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்க கூடாது தான் இருந்தாலும் ரீஃபையினுடு ஆயிலாக நம்ம சேர்த்துட்டு வரப்போது நிறைய சேர்த்துக்குலாம் ஃபேட் ஐட்டெம்ஸாக அப்புறம் கீரை வந்து நிறைய கீரை சாப்பிட்லாம் கீரை சாப்பிட்டா கீரை சாப்பிட்டா வளருவாங்க சிறு கீரையில் நிறைய வகை நியூட்ரியன்ட்ஸ் இருக்குது நிறைய ஃபேட்டும் இருக்குது ஃபேட்டு இருக்கிறதுதான் நல்லா சாப்பிட்லாம் சிக்கன் சாப்பிட்லாம் சிக்கன் வந்து நமக்கு வந்து ஃபேட் அதிகமாக கொடுக்கும் சிக்கன் ஃபிஷ்ஷு வந்து ஃபிஷ்ஷும் ஃபேட் அதிக ஃபேட் ஃபேட் நிறைய இருக்கிற ஒரு ஃபுட்டு தான் இப்போ ஃபிஷ்ஷு சாப்பிட்லாம் நம்ம வந்து மட்டன் சாப்பிட் மட்டன் வந்து வாரத்தில் ஒரு நாளாவது எடுத்துக்கலாம் ஹை கேலரியாக இருக்கும் மட்டன் சிக்கன் எல்லாமே எல்லாமே ஹை கேலரி ஃபுட்டாக சாப்பிட்றப்போ நமக்கு நிறைய சத்து வரும் ஸோ நம்ம நல்லா தூங்கணும் குண்டாகணும் அப்படிங்கறது நல்லா நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு அதுக்காக எப்போயும் தூங்கிகிட்டே இருக்கணும்னு சொல்லக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு எட்டு மணி நேரமாவது தூங்கினா தான் பாடி வந்து ஃபிரஷ் ஆகும் அதனால நமக்கும் ஃபிரஷ்ஷாக ஃபீல் ஆகும் அப்புறம் நம்ம வந்து நம்ம வீட்டில் நிறைய பண்ணுவாங்க உளுந்துலாம் நம்ம சாப்பிட்டோன்னா உளுந்து நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு உடம்பு பிடிக்கும் குண்டாகலாம் உளுந்து சாப்பிட்டாலும் உளுந்த வந்து காலையில் ஊற வச்சு அது அப்புறமேட்டுக்க மார்னிங் வந்து வெறும் வயிற்றில அரைச்சு அதை சாப்பிட்லாம் அதுக்கு அரைச்சு வடை பண்ணிக்கூட சாப்பிடுவாங்க நம்ம அப்படியும் சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்றப்போ நமக்கு வந்து உடம்பு அதிகமாக பிடிக்கும் நம்ம வந்து குண்டாகுகிறது வந்து ஈஸி தான் நம்ம வந்து நாலு வேளையாக சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு ஒரு நம்ம வந்து காலையி பிரேக்ஃபஸ்ட் வந்து இட்லி தோசை அப்படினா இட்லி தோசையாவே பிரேக்ஃபஸ்ட்டுக்கு வந்து மெய்ன்டென் பண்ணணும் அப்புறம் லஞ்சுக்கு வந்து சாம்பார் ரசம் அந்த மாதிரி சாப்பாடு நம்ம போட்டுக்கலாம் டின்னருக்கு வந்து டின்னருக்கு வந்து சப்பாத்தி அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னால் ஒரு ஃபுட்டு நம்ம எடுத்துட்டோம்னா அதை வந்து நம்ம கன்டினியூஸாக பண்ணிக்கிட்டே வந்தால் தான் நமக்கு அதோடய பலன் வந்து நமக்கு கிடைக்கும் ஆனா அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் ஃபாலோ பண்ணிகிட்டே வரப்போ தினமும் நம்ம வந்து அதிகமாக சாப்பிட்றோம் அப்படி சொல்லிவிட்டு ஒரே வேளையா அதிகமாக சாப்பிட கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாலு வேளையா பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதிகமாக சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டால் ரொம்ப நம்ம உடம்பு வந்து நல்லாவே பிடிக்கும் அதனால அது மாதிரி சாப்பிட்லாம் அப்புறம் டாக்டர் நம்ம போய் பார்த்து வேஸ்ட் பண்றதுக்கு பதிலாக நம்மளே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளல்லாம் வச்சு எப்படி சொல்கிறது வீட்டில் இருக்கிற பொருளல்லாம் வச்சு நம்ம சாப்பிடலாம் எப்போயுமே சாப்பாடே சாப்பிடாமல் இப்போ சாப்பாடே சாப்பிட்டுட்ருக்காம சப்பாத்தி சாப்பிட்லாம் உருளைக்கிழங்கு வந்து நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா உர உருளகிழங்கு வந்து நமக்கு வந்து ஹை கேலரி ஃபுட்டு தான் உருளைக்கிழங்கு நான்வெஜ்ஜு எல்லாமே நான்வெஜி எல்லாமே வீக்லி டுவைஸாவது சாப்பிட்டால் தான் நமக்கு வந்து குண்டாகும் குண்டாகலாம்